ஒவ்வொரு டைலரும் ஒரு மாடலாக தைப்பாங்கங்க ஒருத்தர் குண்டாக இருப்பாங்க அவங்களையும் சரியாக கரெக்டாக எல்லாமே க்ராஸு கை எல்லாம் இறக்கம் அந்த மாதிரி கரெக்டாக வெச்சு குண்டாக இருக்கவங்களுக்கு ஒரு டைலர் தைப்பாங்க இன்னொருத்தர் ஒல்லியாக இருக்கவங்களுக்கு கரெக்டாக எல்லாமும் தைப்பாங்க அப்போது அவங்களுக்கு ஏற்ற மாதிரி எலும்பாக இருக்கவங்களுக்கும் ஒழுங்கா தைக்கிறதில்லை இந்த மாதிரி ஏட்டிக்கு போட்டியாக ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி தைப்பாங்க ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு டைலரை பிடிக்குங்க ஒருத்தருக்கு ஒழுங்கா சரியான முறையாக தைப்பாங்க ஒவ்வொருத்தன் இவங்க ஒரு அளவு கொடுத்தா அவங்க ஒரு மாதிரியா எல்லாம் தைச்சி எல்லாம் ஓ போ ஜாக்கெட்டை போட முடியாத அளவுக்கு ஏதாவது பண்ணி வெச்சுருவாங்க அதனால நல்ல டைலரை பார்த்து தேடிப் போய் இந்த மாதிரியெல்லாம் கொடுத்துத் தைப்பாங்கங்க